நான் வீட்டில வந்து சாம்பார் வைப்பேன் அதுக்கு பருப்பு யூஸ் பண்ணி காய்கறியை போட்டு நிறையா வைப்பேன் அதில் மசாலா போடுவோம் புளி கரைச்சி ஊற்றுவோம் தக்காளி இதுங்கள்லாம் போட்டு வைப்பேன் அப்பறம் வந்து சுண்டல் குழம்பு வைப்போம் சுண்டல் குழம்பு வைக்கையில நம்ம சுண்டல் வேக வச்சி அதில் காய்கறி போட்டுட்டு அதை கூட்டி வைக்கும்போது மசால்பொடி போட்டு அதில் தேங்காய் அரைச்சி ஊற்றி தாளித்து அந்த மாதிரி வைப்போம் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் பிரியாணியை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா கறி இதுகள்லாம் வாங்கி வச்சி பிரியாணி நல் நல்லா வெட்டி த தக்காளி வெங்காயம் இதல்லாம் வெறுக்கி பொருள்களெல்லாம் நல்லா வதக்கி விட்டு அதில் வந்து அரிசி காய்கறி எல்லாம் போட்டு கறி இதுகள்லாம் போட்டு சமையல் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து தக்காளி சாதம் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்தில் வந்து தக்காளி அதிகமாக சேர்க்கணும் வெங்காயம் இதுகளையெல்லாம் நல்லா நறுக்கி வச்சிட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்சி அதில் அரிசி போட்டு அதில் மசால் இதுகள்லாம் சேர்த்து குக்கர்ல மூடி வச்சி அதை வேக வச்சா நல்லா சமையல் நல்லபடி தக்காளி சாப்பாடு நல்லாயிருக்கும் இது புளிக்குழம்பு புளிக்குழம்புக்கு அதிக தேவைப்பட்றது என்ன தக்காளி இதுகள்லாம் போட்டு புளியறது புளியை கரைச்சி ஊற்றி மசாலா அதிகமாக தேவைப்படும் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் நல்லாயிருக்கும் அப்புறம் டீ போடயில சக்கரை அதிகமாக சேர்க்கணும் சக்கரை போட்டு டீ போட்டு பால் வச்சி நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் கேசரி கிண்டலாம் கேசரி கிண்டும்போது தண்ணி கொதிக்க வச்சி அதில் ரவை இதுங்கள போட்டு சக்கரை நிறையா போட்டு அந்த மாதிரி செஞ்சால் கேசரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முந்திரிபருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நல்லா செய்யலாம் அதுவும் நல்லாதான் இருக்கும்